நான் ஃபிரீயாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கனாக்கா பொழுதுப்போக்காக என்னென்ன பொழுதுப்போக்கு நம்ம செய்கிறோம்னா செய்கிறோம்னு பார்த்தீங்கனாக்கா டிவி அதிக படியான டிவி தான் வந்து டிவியில் வந்து சீரியல்ஸ்சு இந்த மாதிரி டான்சிங் ப்ரோக்ராம்மு அதுக்கு அப்புறம் வந்து நிறைய சாங்ஸ்சு இந்த மாதிரியான இது தான் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவன் அதே போல் பார்த்தீங்கனாக்கா ஃப்ரீ டைமில் வந்து நம்ம மைண்ட் கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கும் போது வந்து அதிகப்படியான சாங்ஸ் வந்து கொஞ்சம் எயிட்டின்ஸ் சாங்கு அந்த மாதிரி சாங்ஸ்லாம் கேட்கும் போது கொஞ்சம் ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி மொபைலில் பார்த்தீங்கனாக்கா நிறைய காமெடி மிமிக்கிரிஸ் அதுக்கு அப்புறம் வந்து நிறைய டான்சிங் ப்ரோக்ராம்ஸ்சு மொபைலில் வந்து அந்த மாதிரியான ஒரு இது பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா புக்ஸ்சு நியூஸ்பேப்பர்லாம் படிக்கும் போது நியூஸ்பேப்பர்ல வந்து நிறைய ஸ்டோரிஸ்லாம் அந்த சிந்து பாத் ஸ்டோரிஸ் மாதிரி வரும் அந்த ஸ்டோரிஸ்லாம் நல்லா இருக்கும் அதெலாம் படிப்பேன் அதே மாதிரி சின்ன சின்ன அந்த ட்ராயிங்ஸ் புட்டிங்ஸ் அந்த எட்டு வித்தியாசம் கண்டு பிடிக்கிறது அதெலாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அதை பற்றிலாம் நாங்கள் நிறைய படித்து இருக்கோம்